ஹலோ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ஆ வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் உங்கள் நம்பர் வேறு நான் சேவ் பண்ணி வெச்சுருந்தேன் சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரி சார் இதுக்கு எனக்கு எப்படி சார் பிள்ளைங்க எப்படி நான் சைஸ் வந்து சைஸ்லாம் நீங்கள் எடுத்து வைச்சுருகிங்களா இல்லை நான் வந்து சைஸ் எடுத்துக்கணுமா சார் ஸ்கூல்லில் வந்து எடுத்துக்கணுமா சார் சரி சார் எப்போ சார் வரணும் ஓகே சார் ஆ சரிங்க சார் லீவ் இல்லாமல் எல்லா பிள்ளைங்களையும் வர சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்லிடுங்கள் சார் எப்போ ஆ சார் அதுவும் இல்லாமல் நான் இப்போ ஒரு முன்னூத்தம்பது தைக்கிறேன் அப்படின்னாக்க எனக்கு கவுர்மெண்ட்லேருந்து அமௌண்ட் கொடுத்துருவிங்களா இல்லை நீங்கள் கொடுப்பீங்களா சார் டீச்சர் சைட்லேருந்து நான் வெளில தைக்கிம் போது ஒரு ட ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் வாங்குகிறேன் சார் நீங்கள் முன்னூத்தம்பது பிள்ளைங்க சொல்கிறீங்க ஆ அப்போ நீங்கள் சொல் சொல்லுங்கள் சார் ஓகே சார்

ஒராளுக்கு ஏழ்நூறுபா தைக்கிறோம் சார் நீங்கள் முன்னூத்தம்பது ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறீங்க சார் ஒன்றும் இது இல்லை சார் ஆ உங்களுக்காக நம்ம கவுர்மெண்ட்டுக்காக சரி கவுர்மெண்ட் பிள்ளைங்க கவுர்மெண்ட் ஸ்கூலுக்காக நான் வேணால் என் பிள்ளையும் அங்கே தான் சார் படிக்கிறது அதனால நான் கம்மி பண்ணி தைச்சி தரேன் சார் ஒரு யூனிஃபார்ம்க்கு ஒரு நூறுபா குறைச்சிக்கிறேன் சார் ஒரு யூனிஃபார்ம்க்கு ஐந்நூறுபாயா சார் இந்த மாதிரி ஆர்டர் வரும் போது தான் சார் எங்களுக்கு அமௌண்ட்டு அப்புறம் எதாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் சார் எங்களுக்கு அமௌண்ட்டு ஆ சரிங்க சார் நான் ஒரு அறநூறுபா போட்டுக்கிறேன் சார் ஆ அடுத்த அடுத்த ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் நான் நல்லா பண்ணித்தரேன் சார் நீங்கள் பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணித்தரேன் அப்படின்றத பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த ஆர்டர் கூட கொடுங்க சார் எனக்கு ஆ சரிங்க சார் கண்டிப்பாக சார் காலையில் ஒரு பத்து மணிக்குலாம் நான் வந்துடுறேன் சார் ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக சார் ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி சார் உங்களுக்கு சரிங்க சார் ஆ கண்டிப்பாக சார் நான் என்ன இதுக்கு முன்னாடி பண்ண யூனிஃபார்மாக இருக்கட்டும் ப்ளவுஸாக இருக்கட்டும் எடுத்துகிட்டு வரேன் சார் ஆ கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் சரிங்க சார் ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க சார் நான் வந்தோடன்ன உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார்